எனக்கு வந்து பிஃபோர் மேரேஜ் சமைக்கவே தெரியாது சுத்தமாக நான் கிச்சன் பக்கம் கூட போக மாட்டேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்து சாதம் செஞ்சேன் அதுலேயே கை சுட்டுக்கிட்டேன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து மேரேஜ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம்தான் சமைக்கவே கற்றுக்கிட்டேன் அப்பதான் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தாங்க அத்தை இப்படி இப்படி செய்யணுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதை பார்த்து நானும் அப்படியே கற்றுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் நான் செஞ்ச சாப்பாடு சாதம் காரக்குழம்பு செஞ்சேன்